நீச்சல் கற்க யாருக்காவது உதவி செய்தீர்களா நீரில் மூழ்குவது போன்ற கடினமான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறீர்களா என்று கேள்வி இது போன்ற இந்த ஸ்டேடியம் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஸ்டேடியம் என்ற இடத்தில் நீச்சல் குளம் இருக்கிறது அங்கே எங்கள் பசங்கள் கூட போனாங்க அங்கே அப்போது என் பையன் வந்து கொஞ்சம் ஆழமான தண்ணீரில் போய்விட்டான் அப்புறம் நான் அங்கே இருக்கிறவங்க கற்றுக்கொள்பவர்கள் கிட்டே நான் போய் ஹெல்ப் கேட்டேன் என் பையன் அந்த தூரத்தில் போய்விட்டு இருக்கான் நீங்கள் போய் கொஞ்சம் காப்பாற்றுங்கன்ட்டு என் பையனை அப்புறமா மீட்டுவிட்டாங்க அவங்க காப்பாற்றிட்டாங்க அப்புறம் அந்த சூழ்நிலையில் ரொம்ப பயமாக இருந்தது அப்புறமா அவங்க அந்த டீம் வந்து என் பையனை காப்பாற்றிட்டாங்க